சந்தை நம்ம ஆதி காலத் நம்ம பெரியோர்களால் இன்னிக்கு எவ்வளோ அட்வான்ஸாக வந்திருந்தாலும் சந்தைங்கிறது கன்ஃபாமாக அந்தந்த வில்லேஜில் ஒவ்வொரு கிழமைக்கு ஒவ்வொரு இடத்துல கூடுது அப்போ பார்த்துருக்கீங்களானா வெள்ளி சந்தை சனி சந்தை ஞாயிறு சந்தை திங்கள் சந்தை புதன் சந்தை அந்த மாதிரி வெள்ளின்றது இங்கே பக்கத்தில் இருக்கிற இந்த குந்தனப்பள்ளின்ற ஏரியாவில் இருக்குது ரொம்ப ஃபேமஸான இது மாட்டு சந்தை ஆட்டு சந்தை ஸோ எல்லாத்துக்கும் இது பண்ணிக்கலாம் ஸோ அங்கே தான் நிறைய வியாபாரமும் நடக்குது புதன் சந்தை ஒரு இடத்துல இருக்குது செவ்வாய் சந்தை ஒரு நாள் ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னால் சந்தை இருக்கிறதுனால ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ அதில் அவங்க பொருளோட விற்கிறதோ வாங்குகிறதோ ஸோ அவங்களுக்கு சந்தைப்படுத்துதல் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ அதனால் கம்பல்சரி இப்போது எங்கள் ஏரியாவில் ஒவ்வொரு கிழமையும் நடக்குது